இந்தியன் வங்கி அந்த இந்தியன் வங்கியோட புக்கை தான் நான் வச்சிருக்கேன் இந்தியன் வங்கிக்கு வந்து அந்த பேங்க் நான் போனேன்னா ஒரு பணத்தை டெப்பாசிட் பண்ணுறதுக்கும் வித்துடிராவல் பண்ணுறதுக்கும் டெப்பாட்சி சீட்டு டெப்பாசிட்டு சீட்டு இருக்குது அந்த சீட்டை இப்போ நான் படிச்சதுனால் எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இதே மற்றவங்க படிக்காதவங்களாம் வந்து இங்கிலிஷில் இருக்கறதுனால் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க எங்கள்ட்ட இது ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு நாங்களும் ஃபில் பண்ணி கொடுப்போம் ஏன்னா படிச்சிருக்கறதுனால் அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கும் அதே சமயம் இந்தியன் வங்கியில் வந்து ஒரு ஏடிஎம் இந்த மாரி எழுதி போட்டோம்னா அது வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அது தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது இந்தியன் வங்கி தான் நம்பர் ஒன் வங்கி இதே ஒரு ஏடிஎம்மை வந்து ஏ ஏடிஎம்மில் சொருவி வித்டிரால் பண்ணுறதுக்கும் டெப்பாசிட் பண்ணுறதுக்கும் படிச்சிருந்தால் எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அதே மாரி ஒரு ஆதார் எண் வந்து பேங்க் புக்கில் இணைக்கனும்னா அதை வந்து அவங்க ஆதார் கார்டு போய் கொடுத்தாலே பண்ணல்லாம் ஆனால் இவங்க வந்து ஜெராக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டு அதில் வந்து நம்ம நம்பர்லாம் எழுதி அந்த மாதிரிலாம் கேட்டு கொடுத்து ஆனால் அவங்க அவங்க அதை பார்த்தே பண்ண மாட்டுறாங்க இவ்வளோ லிஸ்ட்டு எழுதுகிறோம் ஆனால் அந்த லிஸ்ட்டு அதை பார்த்துலாம் பண்ண மாட்டாங்க முக்கியமானதை மட்டும் எடுத்து எழுதுவாங்க ஆனால் முக்கியமானதை மட்டும் எழுதிகிட்டு வா எல்லாம் எழுதிகிட்டு வாங்க அப்படிம்பாங்க அது தான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் மற்றபடி இந்தியன் வங்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்க படிச்சதுனால் தான் எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது சரிங்களா